இப்போ விவசாயம் மீன் பிடித்தல் கால்நடை வளர்ப்பு பால் உற்பத்திலலாம் வந்துவிட்டு எவ்வளோ தொழில்நுட்பம் அப்படின்னு பாத்தோம்னா ஒன்றும் இல்லைங்க இப்போ விவசாயத்துல வந்துவிட்டு மீன் பிடிக்கிறதே பார்த்தாலே முன்னாடிலாம் வந்து ஒரு குச்சியில் ஒரு நூலை கட்டி அதில் ஒரு புழுவ மாட்டி தான் பிடிப்போம் ஆனால் அதுக்கு ஒரு எரை வெச்சு தான் பிடிப்போம் இப்போ வந்துவிட்டு மீன் பிடிக்கிற கருவியே வந்துடுச்சு இப்போ வலை போட்டு பிடிக்கிறாங்க சில இதிலலாம் வலையை படகில் போய் வலை ப் வலை போட்டு வலை போட்டு அதை அப்படியே பிடிச்சு அதில் வந்து மீன் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க தொழில்நுட்பம் எவ்வளோ வளந்துடுச்சு இப்போ நம்ம இந்த ஆடு மாடு வளக்கிறது எல்லாம் பார்த்தா முன்னாடி வளக்குறதுல கொஞ்சம் சிரமம் பட்டோம் இப்போ வளர்க்குறதுலாம் வீட்டில் ஒரு ஆளாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஷெட்டு கட்டி அதுக்குன்னு ஒரு காம்பவுண்ட் மாதிரி கட்டி அதை வந்துவிட்டு பார்த்துக்கிட்டு அது கொள்ளு தீவனம் அதெல்லாம் போட்டுக்கிட்டு அதை நம்ம அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் பால் உற்பத்தியும் வந்துவிட்டு ஒரு மாதிரி நல்லா பயங்கரமான நெ நிலமைல போய்ட்டு இருக்குது இப்போ பால் பிஸ்னஸ் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பால் பிஸுனஸு பண்ணாலே நிறையா இது பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு பால் பிஸ்னஸில் பால் பால் மாடு வெச்சுருந்தோம்னா பால் கறக்கலாம் அதுவே தயிர் வெண்ணெய் எல்லாமே தரும் அதை வெச்சே நம்ம பெரிய ஒரு வியாபாரம் பண்ணலாம் ஸோ அப்படி ஒரு தொழில்நுட்பம் வந்துவிட்டு வளந்துடுச்சு இப்போது விவசாயத்த பற்றி பார்த்தோம் அப்படின்னா விவசாயத்துல இப்போது வரைக்குமே விவசாயிகள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க என்ன தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் வளரலனாலும் விவசாயம் வந்துவிட்டு எப்போயிமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி தான் இருக்குது விவசாயம் வந்துவிட்டு ஒன்றும் பெருசாக தொழில்நுட்பத்துல அதல்லாம் வெளைஞ்சிருக்கு தான் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் விவசாயிகளுக்குனு கேட்டால் இல்லை விவசாயம் தொழில்நுட்பம் அடைஞ்சிருக்கு விவசாயத்தின் மூலமாக வந்துவிட்டு விவசாயத்த வந்துவிட்டு இப்போ நம்ம முன்னாடி முன்னாடி இது பண்ணணும்னா மாட்டு வண்டி அந்த வண்டியை வெச்சு தான் வந்து உழுவு தொழுவு உழு வண்டி தொழு வண்டி வெச்சு தான் வெச்சு இது பண்ணோம் இப்போ மிஷின் கொண்டு வந்துட்டாங்க மிஷினில் வெச்சு பண்ணலாம் ட்ராக்டர் வந்துடுச்சு ட்ராக்டர் வெச்சு பண்ணலாம் மிஷின் வெச்சு நடவு விடலாம் நடவு விட்றதுக்குலாம் வண்டி வந்துடுச்சு நடவு வண்டி எல்லாம் மிஷின் விட்றது நடவு நடவு மிஷினை வெச்சு நடவு வண்டி வெச்சு அதை வெச்சு நம்ம நடவு விட்டுக்கலாம் நடவு இது பண்ணிக்கலாம் நிறைய புதுசு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க ஆனால் விவசாயிகளுக்கு எந்த ப்ரோஜனமும் இல்லை இப்போ வந்துவிட்டு இப்போ ஒரு முன்னாடி ஒரு மூட்டை கீட்ட முன்னாடி வந்து நெல் மூட்டை எல்லாம் அறுத்து கொண்டு போகணும் அப்படின்னா வந்துவிட்டு மாட்டு வண்டி தான் இப்போ லாரி இருக்குது லாரியோ லாரியை வெச்சு நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம அதை எங்கே வேணுனா எடுத்துட்டு போய்க்கலாம் எவ்வளோ தூரம் வேணுனா கொண்டு போய் கொடுக்குலாம் யாருக்கு எவ்வளோ ஹெல்ப் வேணுனா பண்ணலாம் இப்போது இப்போது எளிதாக இருக்கும் அப்படின்னு என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா இதெல்லா இதெல்லாம் தான் இப்போயும் எளிதாக இருக்குது மற்றபடி வேறு எதுவும் அவ்வளோ பெருசாக எதுவும் இல்லை